தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து முக்கியமாக என்ன வந்து விவசாயம் பண்ணுவோம் அப்படினா நெல் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னுரிமை தர்றதே வந்து நெல்லுக்கு தான் நெல் பருத்தி கரும்பு இது மாதிரி போ இது மாதிரி போன்ற பயிர் உளுந்து இதெல்லாம் போ இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பயிர் செய்வோம் இதெல்லாம் இங்கே நல்லா விளையும் இது நாங்கள் எப்படி இதை வந்து நாங்கள் வளர்த்து கொண்டு வருவோம் அப்படினா ஒரு ஒரு ஏக்கருக்கும் ஒரு ஓரமாக வந்து வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டு போர் போட்டு அது வழியா தண்ணியை வந்து நாங்கள் பாய்ச்சுவோம் ஒரு ஏக்கர் ஒரு ஒரு குழி அப்படின்னா ஒரு குழிக்கு அந்த தண்ணி போய் பாய்ஞ்சிச்சின்னா அதை ஒரு சாக்கு மூட்டையில் ஒரு சாக்கில் வந்து மண்ணை வச்சு ஃபுல்லாக அடைச்சி அதை அந்த வாய்க்காலோட தடுத்து வச்சுருவோம் தடுத்து வச்சிவிட்டு இன்னொரு வாய்க்காலை வந்து திறந்து விட்டுருவோம் அது மாதிரி தான் ஒவ்வொரு ஏக்கர் வைஸாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி விடுவோம் எங்களுடைய விளை நிலம் வந்து நல்லா வந்து விளையிறதுக்காக நாங்கள் என்ன வந்து என்ன நாங்கள் வந்து இயற்கையாக என்ன உரம் போடுவோம் அப்படினா மாட்டு மாட்டு சாணம் ஆட்டு எரு இது தான் இது தான் நாங்கள் வந்து உரமாக போட்டு ஒரு பத்து வண்டி போல் நாங்கள் அடிப்போம் அடிச்சு வயல் ஃபுல்லாக அடிச்சு அதை உரமாக்கி அதை கொஞ்சம் நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்படியே அந்த நிலத்த அப்படியே சும்மா போட்டுருவோம் எதுவும் செய்யாமல் நல்லா இந்த ஒரத்தில் உள்ள செத்தை எல்லாம் இந்த நிலம் வந்து இழுத்துரும் இழுத்ததுக்கு அப்புறம் வண்டி ஓட்டி அப்புறம் நாற்று விட்டு அதுக்கு அப்புறம் தான் நடவு எல்லாம் செஞ்சு வாய்க்கால் வழியா தண்ணி விட்டு அந்த பயிரை வந்து நாங்கள் வளர்க்க வைப்போம் அப்படி இல்லை மற்றபடி வேறு என்ன மாதிரியான உரம் போடுவாங்க அப்படினா செம்மறி ஆடுகள் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மேய்ச்சிட்டு வருவாங்க அதை வந்து எங்கள் வீட்டு வயலில் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு இர இரண்டாயரூவா அந்த மாதிரி பணம் கேட்டு வாங்கி அதை ஃபுல்லாக அந்த நெ நிலத்துல கட்டி போடுறது அது அதோடைய அந்த சாணம் எல்லாம் வந்து அந்த நெலத்துக்கு அவ்வளோ ஒரு சத்து அதான் அந்த மாதிரி நாங்கள் வந்து பயிர் செய்யறதுக்கு முன்னாடி எருவு எல்லாம் நாங்கள் கொடுப்போம் நீர் பாசனம் அப்படினா வாய்க்கால் வழியா தான் நாங்கள் நீரை வந்து எங்களோட பயிருக்கு வந்து நாங்கள் செலுத்துவோம் அப்படி இல்லைன்னா மழ வந்துவிட்டு அப்படினா நாங்கள் போய் போர் தண்ணியை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா மழையே வந்து போதுமான அளவு தான் இருக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மழை நீர் இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்பவே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் ஆடு மாடு அறுப்பு அறுப்பு அறுத்து முடிச்சுருவோம் நெல் விளஞ்சி நாங்கள் அறுப்பு அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வைக்கோல் எல்லாம் வயலில் கிடக்குக்குமா அதில் மாடு ஓட்டிகிட்டு வந்து மேய்ச்சு விடுவாங்க அது வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கும் புல் மேயும் அதெல்லாம் வந்து இயற்கையாகவே ஆட்டுக்கு மாட்டுக்கு அதை அதுக்கு நாங்கள் தருவோம் அது எங்களுக்கு தருது அவ்வளோ தான்